கோவிட் காலத்தில் வந்து என்ன ஸ்கூலுக்கெலாம் போக முடியாது அதனால் படிக்கிறக்கு வந்து மொபைல் ஃபோன் மட்டும் தான் இருந்துச்சு அதில் வந்து எப்படி படிக்கிறதுனா நிறையா பேர் வந்து ஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் அதில் ஜாய்ன் ஆய்க்குவாய்ங்க எப்படி ஸ்கூலுக்கு போகிறேன்னா அதே மாதிரி ஃபோன் எல்லோரும் ஜாய்ன் ஆய்க்குவாங்க மிஸ்ஸு வந்து அதில் வந்து பாடம் நடத்துவாங்க இதில் வந்து ரொம்ப நல்லதும் இருக்குது ஆனால் கெட்டதும் இருக்குது அந்த நன்மைகள் என்னென்னா இப்போ வந்து இதில் படிச்சால் என்ன ஸ்கூலுக்கு போனால் வந்து கொரோனா ஒட்டிக்கும் அதனால் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து எல்லோரும் பயப்படுவாங்க அதனால் இதில் வந்து படிக்கலாம் வீட்டில் உட்காந்ட்டே இதில் படிச்சால் வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு எதுவும் புரியாது ஸ்கூலில் படிக்கின்ற மாதிரி இதில் படிச்சால் ஏதோ படிக்கிறோன்னு நினச்சிட்ருப்பாங்க அவ்வளோ தான் அதுக்கப்புறம் வந்து இதில் படிக்கும் போது மிஸ்ஸை பார்த்து பயப்பட வேண்டாம் மிஸ் திட்டுவாங்க அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்கன்னு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பா இதில் வந்து பாட்டு போட்டு வச்சுட்டே இதில் வந்து க்ளாஸ் போயிட்டுருக்கும் நம்ம வந்து பக்கத்தில் என்ன நடக்குதுன்னே பார்க்க மாட்டோம் க்ளாஸில் என்ன நடக்குதுன்னே பார்க்க மாட்டோம் வீட்டில் ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்த்துட்ருப்போம் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க என்ன டிவி பார்ப்பாங்க அப்புறம் வந்து மிஸ்ஸு வந்து கேமரா ஆன் பண்ண சொல்லுவாங்க அப்போ தான் தெரியும் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்னு இதில் வந்து க்ளாஸில் நடக் நடக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் க்ளாஸ் மாதிரியே தெரியாது ஏதோ நம்ம வீட்டில் ஜாலியாக உட்காந்ட்ருப்போம் க்ளாஸ் நடக்குது அவங்க என்னமோ சொல்லிட்டுருக்காங்க நம்ம என்னமோ பண்ணிட்டுருக்கோம்னு உட்காந்ட்ருப்போம் ஆனால் ஸ்கூலுக்கு போனால் அப்படி இல்லை ஸ்கூலுக்கு போனால் நான் மிஸ் சொல்கிறது கேட்டு ஒரு இடத்துல உட்காந்து படிப்போம் ஆனால் இதில் படிச்சால் அது படிக்கின்ற மாதிரி ஒரு இதே இருக்காது ஸ்கூலுக்கு போனால் தான் படிக்கின்ற மாதிரியே இருக்கும் இதில் படிக்கிறதே வேஸ்ட்டு தான் அதுக்கப்புறம் வந்து